ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ சரிங்க ஓகே இப்போ நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா மல்லிகைச் செடி இருக்குது அது மாதிரி வீட்டுக்கு அலங்காரப்படுத்துகிற மாதிரி ரோஜாப்பூ செடி இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வெரைட்டியெலாம் இருக்குது நீங்கள் எது மாதிரி எதிர்பார்க்கறீங்க ஆ ஓகே வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற மாதிரி அலங்காரச் செடியும் இருக்குது நம்மக்கிட்டே சரிங்களா ஓகே ஓகே இப்போது உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு என்ன மாதிரி பெயிண்ட் அடிச்சுருக்கீங்க அந்த பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே எங்கள்கிட்ட செடி இருக்குது ஒவ்வொரு கலரில் க்ரீன் கலருங்களா ஆ ஓகே இருக்குது நம்ம இப்போது உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் ஐம்பது ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது சரிங்களா நீங்கள் எந்த இடத்துலேருந்து கால் பண்ணுறீங்க மதுரையில் அட்ரெஸ் சொல்லுங்கள் ஓ ஓகே மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேங்களா ஓகே இப்போ நம்ம அங்கே டெலிவரி பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ செடி வேறு ரோஸ் அது மாதிரி செடி வந்து ஓகேங்களா

வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற மாதிரி ஆ அலங்கார ஆ ஆ ஓகே அலங்காரச் செடி ஓகே நான் உங்களுக்கு அது மாதிரி எல்லாம் பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுர்றோம் கரெக்டான லேண்ட் மார்க் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா ஆ ஓகே ஆ நீங்கள் வந்து டெலிவரி போட்டால் பிக்கப் பண்ணிக்குவீங்களா ஆ ஆ ஆ நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே சேஃபாக செக்கியூராக உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணிக் கொடுத்துருவோம் அங்கே வந்து நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிட்டா மட்டும் போதும் ம் நீங்கள் வேறு எதுவும் ஃப்ளவரு எதுவும் பார்க்கலான்ட்டு ஏதாவது ஐடியா இருக்கா

ஓகே ஓகே சரிங்க நான் உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் சொன்ன அந்த அட்ரெஸ்ஸுக்கு அனுப்பி வெச்சுட்றேன் ஆ சரி